இப்போ சொல்ல போனால் தமிழ் அப்படிங்கிறது நம்ம மதர் டங் அதை வந்து நம்ம நார்மலாக பேசலாம் அதுவும் இல்லாமல் நம்மளே சொல்ல போனால் தூய தமிழ்லாம் பேசல ஏதோ ஒரு தமிழ் அப்படிங்கிற பேரில் பேசுகிறோம் அதில் நம்ம நிறைய ஆங்கில சொல்லாம் கலந்து தான் பேசிட்டிருக்கோம் அது வந்து நம்மோடைய இப்போ இப்பதைக்கி நிலமைக்கு அது தான் இப்போ வந்து நம்ம தமிழ்லருந்து இங்கிலீஷில் மாற்றுறது வந்து ஈஸி ஓரளவு ஈஸி ஆனால் இங்கிலீஷ்லருந்து தமிழில் வந்து மொழி பெயர்ப்புங்கிறப்ப அர்த்தமே மாறும் அதனால இங்கிலீஷு இப்போ வந்து நம்ம தமிழில் வந்து நீ எங்கே இருக்க அப்படிங்கிறத வந்து வேர் ஆர் யூ அந்த மாதிரி நினப்போம் ஆர் யூ வேர் அந்த மாதிரிலா நம் மாற்றி கேட்டாலோ ஏதோ ஒரு விஷயம் மாறும் மீனிங்கே மாறும் அப்போ அதனால எதையும் மொழிபெயர்க்கிறப்போ ஈஸியாலாம் இருக்காது இப்போ இது இப்போ இதே லைனில் நான் வந்து இதே மொழியை வந்து நான் தமிழில் பேசுகிறேன் இன்னு து தெலுங்கில் வந்து நான் புரிய வைக்கிறேன்னால் அவன் அவனோடய மொழியை வந்து நான் தெளிவாக தெரிஞ்சிக்கிட்டால் தான் பேச முடியும் அது தெரியாமல் நான் எதுவும் பேசவும் முடியாது அதனால எதாக இருந்தாலும் மொழிபெயர்க்கிறப்போ ஈஸி தான் எந்த ஒரு இதுவும் சுலபம் கிடையாது அது தான் நான் நிறைய இப்போ சொல்ல போனால் நான் காலேஜ் படிச்சிட்டிருக்கேன் இப்போ நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த எனக்கு அதிகமாக இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான் இருக்கும் ஆங்கிலந்தான் இருக்கும் ஃபுல்லாக இந்த நிறுவனம் இந்த மாதிரி தான் இருக்கும் இது நிறையா கஷ்டமான வார்த்தைலாம் இருக்கும் அதெலாம் வந்து நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது வந்து நம்ம மொழிபெயர்க்கிறப்பையே நம்ம தான் மொழிபெயர்க்கணுங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம ச நம்மளோட ஆசிரியர்களே சில டைமில் நமக்கு தப்பாக சொல்வாங்க அதே நம்ம இப்போது வந்து ஒரு மொபைலில் வந் ஃபோனில் வந்து கூகுளோடய இது அந்த தளத்தில் கூகுள் தளத்தில் வந்து நம்ம பயன்படுத்துகிறப்ப மொழிபெயர்க்குச்சு ஈஸியாக இப்போ இதுக்கும் முன்னாடிலாம் இது கிடையாது ஒரு ஆளுக்கு ஆங்கிலம் கற்றுக்கிட்டா தான் அது வந்து பேச முடியும் அதனால் மொழிபெயர்க்கணுங்கிறது வந்து ரொம்ப ஈஸிலாம் கிடையாது கஷ்டந்தான் அதை வந்து நம்ம கற்றுக்கிறது நம்ம ஃப்யூச்சருக்கு நல்லா உதவும் அதனால் அதுக்கு எனக்கு நிறையா அனுபவம் இருக்குது நான் நிறைய இங்கே இது இல்லை நிறைய இது மொழிபெயர்த்துருக்கேன் சொல்லப் போனால் நம்ம ஒரு இது எடுத்தீங்கனால் ரயில்வே ஸ்டேஷன் எதோ ஒரு வெளியூருக்கு போயிருக்கேன் அங்கே எனக்கு லேங்குவேஜ் தெரியலனா நான் அதை ஒரு மொபைலில் எடுத்து ட்ரான்ஸ்லேட்டரில் அந்த வார்த்தையை நான் ஃபோட்டோ எடுத்து போடுகிறப்ப அதுக்கான மொழிபெயர்ப்பு வரும் அப்போது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ நான் ஏதோ இப்போ என்கிட்ட ஒரு மொபைல் இருக்குனால் நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த டைம்லலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அந்த டைமிங்கில் சொல்கிற அந்த நேரத்தில் வந்து ஏதோ நம்ம கைலியோ இல்லைனாக்கூட யாரோ இருந்தாங்க அந்த மொழி தெரிஞ்சவங்களோ இல்லைனா அந்த மொழியை மாற்றுறதுக்கான மொழிபெயர்த்துக்கான கருவியாக இருக்கிறது தான் ஈஸியாக இருக்கும்